வேலை தொழிலில் பார்த்திங்ன்னா எனக்கு வந்து நல்லா படித்து டாக்டராகணுன்னுதான் ஆசை ஏன்னா இருக்கிற தொழில்லேயே சிறந்தது பார்த்திங்கன்னா டாக்டர் தொழில்தான் அது வந்து கடவுளுக்கு சமமாக பாக்கிறது ஏன்னா வந்து உடம்பு சரியாகாதவங்க வந்து கவலையோடு கஷ்டத்தோடு வரும் போது அவங்கள குணப்படுத்தி விடும் போது அவங்களுக்கு நம்ம வந்து கடவுளாக தெரிவோம் இல்லைங்களா அதனால் எனக்கு அந்த தொழிலில் போகணுன்தா ஆசை அதுவும் எப்படி பார்த்திங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டாக்டராக ஆகி வரவங்க வயசானவங்களாக இருந்தாலும் எப்படியா பட்டவங்களாக இருந்தாலும் சரி அவங்கள அன்பாக கவனுச்சி அவங்களுக்கு பொறுமையாக அவங்க என்ன பிரச்சனை என்னான்னு நல்லா டீட்டெய்லா கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல க்யூர் ஆகிற மாதிரி கொடுக்குணும் அது கொடுத்து அவங்க சாப்பிட்டு க்யூர் ஆகி சந்தோஷப்படணும் பரவாயில்ல இவங்ககிட்ட போனோம் இந்த டாக்டர் நல்லா கைராசியாக இருக்காங்க சீக்கிரமாகவும் குணமாகுது போனால் அப்படின்னு அவங்க யோசிக்கணும் அந்தமாதிரி நான் வந்து பெரிய டாக்டர் ஆகணும் அது அந்த டாக்டர் வந்து எக்ஸ்பீரியன்ஸான டாக்டராக ஆகணும் அதுதான் எனக்கு ஆசை நான் கொடுக்குற ட்ரீட்மண்ட் வந்து மத்தவங்களுக்கு சாட்டிஸ்ஃபாக்ஷனாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்